எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் ஒவ்வொரு வருஷமும் காலேஜுலருந்து வேறு வேறு காலேஜுலந்து என்எஸ்எஸ் கேம்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வருவாங்க அவங்க வந்து வருஷம் ஃபுல்லாக அவங்க எத்தனை நாள் அங்கே இருக்காங்களோ அது அது இருக்கிற நாள் வரைக்குமே எங்கள் ஊரை ஃபுல்லாக கிளீனாக வச்சிக்கிறது விழிப்புணர்வு ந நிகழ்வுகள் நடத்துறது அப்புறம் எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூல்ஸ்க்கு எல்லாம் போயிவிட்டு பெயிண்ட் அடிச்சு ஸ்டூடெண்ஸ்க்கு எல்லாம் ஃபன் கேம் வைக்கிறது அந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடந்துட்டுருக்கு ஈவினிங் ஆச்சுன்னா அங்கே எல்லாம் நூர்லந்து நூற்றம்பது வரைக்குமே மக்கள் வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லந்து நான் அந்த ஆக்டிவிட்டிஸ் பார்க்க வந்து வந்துட்டுருக்காங்க அப்புறம் இப்போ தை மாதம் வந்து அவங்க கேம்ப் போட்டாங்க அப்படின்னா பொங்கல் நிகழ்ச்சிகள் நடத்துறது அப்புறம் இரணிய நாடகம் அந்த மாதிரி நாடகங்கள் எல்லாம் போட்டு இருக்கிற வரைக்குமே அவங்க ஃபன் ஆக்டிவிட்டி வச்சிட்டு போயிருவாங்க